ம் சொல்லுங்க ம் இன்னும் ஒன் வீக்கில் வந்து ஜாயின் பண்ணுறேன் ம் ஃபீஸ் எவ்வளோ ம் சரி சரி டைமிங்கு ஆ ஆ ஓகே ஓகே ஆ சரி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்

ம் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு தான் ம் காலேஜ் தான்

காலையில் வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ம்

ஆ ஓகே மேம் ம் ம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ